எனக்கு வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகறதுக்கான வாய்ப்பு கிடச்சா நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுற நாடு பார்த்திங்கன்னா ஆஸ்த்ரேலியா ஆஸ்ட்ரேலியாவை ஏன் பிடிக்கும் அப்படினா வந்து பைக்கிங்க்கு வந்து அங்கே இருக்க பைக்கர்ஸ் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பைக்கிங்க்கு அதனால் வந்துவிட்டு எனக்கு ஆஸ்ட்ரேலியானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதெலாம் வந்துவிட்டு அங்கே வந்து ஒரு பைக்கர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து யூட்யூபர் கூட அவர் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கிங்க்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு பைக்கிங்க்கு தனியாகவே ஒரு கரேஜ் மாதிரி வச்சிருக்கார் அவர் கூட ஜாயின் பண்ணி எனக்கு வந்து அவர் கூட ரைட் பண்ணணும் அங்கே அதுவும் எங்கே எப்படி ரைட் பண்ணுன்னா அங்கே இருக்கிற ஒரு காட்ரூட்ஸில் வந்து ரைட் பண்ணும் காட்ரூட் அப்படினா வந்து ஹில்ஸ் ஸ்டேஷனில் வந்து ஹேர் பின் பென்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு பேர் வந்து காட்ரூட்டுனு சொல்லுவாங்க ஆஸ்ட்ரேலியாவில வந்துவிட்டு பார்த்திங்கன்னா பீச்சிக்கு பக்கத்துலையே வந்து காட்ரூட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வியூவில வந்து நான் ரைட் பண்ணணும் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்